பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு